எனக்கு வந்து சிறுகதை புத்தகங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவரோட புக்கு ஜெயகாந்தன் புக் பழமனோட புக் பிடிக்கும் சமீபத்தில் நான் வந்து பழமன் எழுதின ஒத்தப்பனை புக்கை படிச்சேன் அதில் கதை வந்து சின்னையனோட அண்ணன் முருகையன் வந்து அவரு வந்து வேலை செய்வார் ஆனால் அந்த சம்பளத்தை வந்து வீட்டுக்கு கொடுக்காம அவரு வந்து சூதாட்டத்துக்கும் அவரு குடி பழக்கத்துக்கும் யூஸ் பண்ணிப்பார் அதனால் அவங்களோட ஓய்ஃப் தான் குடும்பத்தை பாத்துட்டுருந்தாங்க மாடு பால் காய்ச்சி அந்தமாதிரி வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை பாத்துகிட்டுருந்தாங்க இவரு வந்து ஒரு நாள் மது அருந்துறதில் கடன் ஐநூறுரூவா இன்னொருத்தர் கிட்டே வாங்குனதில் அந்த காசு திருப்பி கொடுக்காதனால அந்த கடன் வாங்குனவரு வந்து அவரோட தோட்டத்தில் வந்து சாராயம் காய்ச்சிருவாங்க அதை வந்துட்டு போலீஸ் கிட்டே வந்து முருகையன் தான் காய்ச்சினாங்கன்னு சொன்னதனால முருகையனை ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த டைமில் வந்து முருகையனோட குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்கூல் போகிற பொண்ணுங்கள் எல்லோருமே வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அந்தமாதிரி கஷ்டப்பட்டதனால இதெல்லாம் பார்த்த முருகையன் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுவாரு அப்படி போனதனால அவங்க பொண்ணுங்கள் வந்து எப்படி வந்து அவர் இல்லாததனாலையும் கம்பெனிக்கு வேலைக்கு போய் கணக்கு வேலை பார்த்து எப்படி குடும்பத்தை சமாளிச்சுக்கிட்டாங்க அப்டிங்கிறதுதான் அதோட கதை அது வந்து நான் அதில் கத்துக்கிட்டேன்